இந்தியாவில் வந்து மக்கள் தொகையோட எண்ணிக்கை வந்து என்னிக்குமே வந்து அதிகரிச்சிட்டு தான் இருக்கு அதுக்கு காரணோம் வந்து இந்தியாவில் வந்து குழந்தைங்களோட பிறப்பு வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து அதி அதிகரிச்சிகிட்டே ஒரு ஒரு நாளைக்கு வந்து அதிகரிச்சிகிட்டே இருக்கும் அப்போ ஒரு ஒரு நாளைக்கு வந்து இந்த குழந்தைங்கள் பிறப்பு அதிகரிச்சிகிட்டே இருக்குபோது எந்த அளவுக்கு குழந்தைங்கள வந்து புதுசாக அவங்க அ அம்மா க கருவறையில இருந்து வெளியே வந்துருக்கு அப்போ இங்கே இருக்கிற இங்கே சமூகத்துக்கு இந்த இருக்கிற இங்கே இந்த வெப்பத்துக்கும் அது எப்படி வந்து பாதுகாப்பாக வச்சிக்குறாங்கன்றத வந்து அங்கே இருக்கிற மருத்துவமனையில இருக்கிற அவங்க அதாவது டாக்டரோ இல்லை அங்கே இருக்க நர்ஸோ வந்து அதை வந்து சரியான முறையில் பார்த்துப்பாங்க அதுக்கப்பறமேட்டாக குழந்தைகளை வந்து பெற்ற தாய்களை வந்து தினமும் வந்து குளிக்க ஊற்றுறது அதுக்கப்றமேட்டா அவங்க வந்து மலமோ ஜலமோ கழிச்சிட்டாங்கனு சொன்னால் அதை உடனே வந்து அந்த குழந்த குளிப்பாட்டி அந் அந்த இடத்த வந்து சுத்தம் செய்றது அடுத்து அவங்களுடைய துணிகளை வந்து மாற்றி மாற்றிக்கிட்டே இருக்கிறது இன்னொன்று அவங்களுக்கு எதிர்ப்பு சத்தி கூடுறதுக்காக வந்து சரியான சரியான உணவு வந்து கொடுக்குறது அவங்களுக்கு நல்ல முறையில தாய்ப்பால் கொடுக்குறது அதை தாண்டி அவங்களை வந்து தினமும் வெயிலுக்கு காட்டனும்னு சொன்னால் இப்போ வெ வெ வெயிலில் இருந்து வரக்கூடிய அந்த கதிர் கதிர்வீழ்ச்சிகள் வந்து குழந்த மேலே படுபோது அவங்களுக்கு வந்து நிறைய சக்திகளை வந்து கிடைக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு விட்டமின் டி வந்து வெயிலோட கதிர்வீழ்ச்சியில தான் இருக்கு அது வந்த குழந்த மேலே படுபோது விட்டமின் டி வந்து கொடுக்கும் அதனால் குழந்தைங்களோடைய அந்த இயலம்புகள வந்து வலுபெறதுக்கு வந்து உதவியாக இருக்கும்